எனக்கு பிடித்த விளையாட்டு கண்ணாமூச்சி அதை விளையாடுவதற்கு எட்டு பேர் இல்லை பத்து பேர் விளையாடலாம் முதலில் விளையாடும்பொழுது நம்மளோடைய கால்கள் எல்லாம் வலிக்கும் பிறகு விளையாட விளையாட நம்மை பார்ப்பவர்கள் நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிப்பார்கள் நமக்கு பார்ப்பதற்கே சந்தோசமாக இருக்கும் நான் இந்த விளையாட்டை விளையாட நினைக்கிறேன் இந்த விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும்